எங்கள் பகுதியில் கைத்தறி இதுதான் நல்லா இதாக இருக்கு ஃபேமஸாக இருக்கு அதில் வந்து பவுர்ணம் தறிங்கும் போது அதல்லாம் நல்லா இருக்கிறதில்ல அது வந்து கைத்தறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே இருக்குது யாரும் கைத்தறியை வந்து விரும்புறதில்ல முதல்லலாம் சீலைலாம் புது சீலைலாம் இது பண்ணணுன்னா கைத்தறியில் தான் நெசச்சு சீலை கீலைலாம் கட்டிட்டு எடுத்துட்டுருந்தாங்க இப்போ பார்த்தா தறியெல்லாம் இதிலலாம் இருக்கு அப்றம் ஒரே தறியில் வந்து மூணு சீலை ஓட்டுற மாதிரியெல்லாம் அந்த இதல்லாம் இருக்கு அதனால் அது எல்லாம் இல்லாமல் இந்த கைத்தறியை வளர்த்துட்ருந்தா நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அப்றம் இன்னும் கைத்தறிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருமே அதை கற்றுக்கிட்டாங்கனா இன்னும் நல்லா இருக்கும் வர்ற இன்னும் வர்ற காலங்களில் கைத்தறியை வந்து நல்லா மேல்லோங்கி நிக்கணும் அப்டின்னு சொல்லி பாதுகாப்பா இருக்குணும் அவங்கள்லாம் நல்லா நெசச்சு பிறகே சீலைலாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லி நெனைச்சிட்ருக்கோம்